இப்போ நான் செய்த உணவு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவை அப்படினு நீங்கள் பார்த்திங்கனா பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குறிப்பை வந்து நான் மற்ற எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லிக்கொடுப்பேன் எனக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும் ஒரு சாம்பார் வைக்கிறது எப்படி அப்படின்றது எனக்கு தெரியும் அதுதான் உங்கள்கிட்ட அந்த குறிப்பை நான் ஷேர் பண்ணிக்கப் போகறேன் இப்போ வந்து ஒரு சாம்பார் ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்க போட்டு எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படினு பார்த்திங்கனா ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு கடுகு நல்லா பொன்னிறமாக வருத்ததும் பச்சமிளகாய் போட்டு அதையும் வருத்துவிட்டு அதுகூட ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றைப் போட்டு நல்லா அதுகூட உப்பு போட்டு நல்லா வதக்கிவிட்டு ஒரு கருவேப்பில்லையை போட்டு நல்லா வதங்கினவோனே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிவிட்டு இதுக்கப்புறம் இது நல்லா வதங்குனோனே இதுகூடவே ஒரு ரெண்டு முருங்கக்காய் கட் பண்ணி ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிவிட்டு அதுகூட அந்த காய்கறிகள் முங்குகிற அளவு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வச்சு வேக வச்சதுக்கு அப்புறம் ஒரு குட்டிப் புளி எடுத்து அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கணும் அந்த ஊற வச்ச புளியை எடுத்து காய் வெந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த புளியை ஆட் பண்ணும் அப்படி இல்லைனா சரியாக வேகாது காய் அந்த புளி நம்ம சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் பருப்பை நம்ம குக்கரில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அந்த புளித் தண்ணியை அதுகூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தேனா அது அந்த பச்சை வாசம் போகற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் நாம்ப வந்து அதை அப்படே அஞ்சு நிமிஷம் அதை அஞ்சு நிமிஷம் அதை நம்ப வந்து கொதிக்க விடணும் இதுகூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒன்றரை டீ ஸ்பூன் ஒன்றரை டேபில் ஸ்பூன் சாம்பார் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கணும் நல்லா கொதிச்சு வர்ற டைம்மில் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை எடுத்து அதுகூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சவோனே என்ன பண்ணும் அப்படினு பார்த்திங்கனா கொத்தமல்லியை நல்லா நறுக்கி எடுத்துப்போட்டு எடுத்துப்போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் பருப்பு சாம்பார் ரெடி இது மட்டும் இல்லாமல் ஒரு பிரியாணி ஒரு பிரியாணி எப்படி செய்யணும் அப்படினு பார்த்திங்கனா ரொம்ப ஈசியாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இருந்தாலும் என்னுடைய ஃபேவரெட் டிஷ் அப்படி ஒன்று இருக்கு அப்படினா பாஸ்தா பாஸ்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிலபேர் பாஸ்தா வந்து எப்படி செய்வாங்க அப்படினா சிலபேர் தக்காளி அரைச்சி ஊற்றி செய்வாங்க சிலபேர் தக்காளி முழுசாக போட்டு செய்வாங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செய்ங்க ஒரு ரெண்டு டம்ளர் பாஸ்தா எடுத்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இதுகூட வந்து வேக வச்சு எடுத்துவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி தக்காளி போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு கரமசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் இது மூனுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிகிட்டு வேக வைத்திருந்த அந்த மக்ருணி பாஸ்தா எடுத்து சேர்த்து கலந்தால் மக்ருணி ரெடி